எனக்கு பிடித்த விளையாட்டு வீரர் வந்து மகேந்திர சிங் தோனி அவர் வந்து நிறைய பதக்கங்கள் கோப்பைகள் எல்லாமே வந்து வென்றிருக்காரு இப்போ இடையில வந்து இந்த ஐபிஎல் கிரிக்கெட் போடுவாங்கல்ல அதில் தான் வந்து சிஎஸ்கே வந்து ஒரு அஞ்சு ஆறு ஆறு தடவை வின் பண்ணியிருக்குது சிஎஸ்கேன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அதுக்கப்புறம் வந்து மகேந்திர சிங் தோனி இருக்கு இருக்கிறனாலே சிஎஸ்கே வந்து நல்லா வின் பண்ணிரும் இப்போ லாஸ்ட்டாக கூட வந்து ஒரு பத்து நாள் இல்லை அஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து வச்சாங்க அந்த சிஎஸ்கே ஓடுச்சு ஓடி ஓடையில வந்து குஜராத்தும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அது ரெண்டும் பைனல் வந்துச்சு அஹமதாபாத்தில் தான் அது நடந்துச்சு அது நடக்கையில் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து பைண்டு ஃபையர் ஃபைனல் அப்போ வந்து மழை பெஞ்சிருச்சு அதோட தள்ளி வச்சுட்டாங்க அடுத்த நாளும் வந்து மழை பெஞ்சிச்சு மழை பெஞ்சதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தாங்க தள்ளி வச்சுருக்கையில அப்போ வந்து எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா குஜராத் தான் வின் பண்ணும் ஏன்னா அவங்க தான் வந்து ஸ்கோரில் வந்து லீடிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால குஜராத் தான் வின் பண்ணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு பதினொன்னே முக்கால் பதினொன்றை மணி போல் மேட்ச் ஆரம்பித்திடுச்சு ஆரம்பித்திட்டாங்க மேட்ச் ஆரம்பிச்சவொன்னே ஃபர்ஸ்ட் குஜராத் தான் விளையாண்டுச்சி விளையாண்டதுக்கு அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாண்டுச்சி சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடையில எல்லாருமே போட்டு முடிஞ்ச அப்புறம் ஜடேஜா வந்து போட்டார் ஜடேஜா போட்டும் ஆறு விக் ஆறு விக்கெட் போட்டார் போட்டு அந்த இது அப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து ம தோனி தோனியோட அந்த சிஎஸ்கே குழுவில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க அவங்களுக்கு எதுவும் அவ்வளவு தான் நம்ம தோற்று போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வர்ற ஜடேஜா போட்டு சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து வின் பண்ணிடுச்சு உடனே தோனி அங்கிருந்து ஓடிப் போய்ட்டு அவர் ஜடேஜாவை தூக்கி வச்சு இது பண்ணி கொண்டாடுனாங்க அது ஜடேஜானால் தான் வந்து வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மகேந்திர சிங் தோனி வந்து நல்லா ரொம்ப ஆக்ட்டிவ்வாக இருக்கிறவர் நல்லா துருதுருன்னு எல்லா வேலையுமே நல்லா இது பண்ணுவார் ஐபிஎல்ல வந்து அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாரு ஆனால் இப்போ அவருக்கு வந்து வயசானதுனால வந்து பெரிய பெரிய கிரிக்கெட் இந்த இதுலலாம் வேர்ல்டு கப் இந்த இதுலலாம் வந்து மகேந்திர சிங் தோனியால் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இதான் எனக்கு தெரிஞ்ச வீரரோட விளையாட்டு சாதனை